நம்ம சரியாக தூங்கலனா முதுகுவலி ஏன் வருதுனா நம்ம சரியாக தூங்காமல் இருந்தால் முதுகு வலி வரும் காலையில் ஏழுஞ்சோன்னே வெயிட்டாக எதையும் தூக்கினா ரொம்ப குனிஞ்சி நிமிந்து வேலை பார்த்தா முதுகு வலி வரும் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருந்துட்டு வேலை பார்த்தாலும் முதுகு வலி வரும் அதுக்கு வந்து எங்கம்மா வந்து வீட்டு முறையில் எங்களுக்கு முதுகு வலி வந்தால் வீட்டு முறையில் வைத்தியம் பார்ப்பாங்க அது என்னான்னா ஃபஸ்ட்டு சுடுத்தண்ணியில் ஒத்தனம் கொடுப்பாங்க அதுக்கும் கொஞ் கேட்கலான மிளகு கிராம்பு சுக்கு இதெல்லாம் சம அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சி அதை குடிச்சால் கொஞ்சம் கேட்கும் அப்பறமும் ரொம்ப முதுகு வலிக்குது இது குடிச்சும் கேட்கல அப்படின்னா இஞ்சி அப்புறம் நிறையா பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சி அதை புளித்தண்ணியில் கரைச்சி அதை சூடு சேர்த்து

வலி கேட்குற இடத்துல தடவினா கொஞ்சம் ஆமணக்கு நொச்சி இலை ஆமணக்கு இலை எண்ணெய் இதெலாம் சேர்த்து காய்ச்சி அதை பத்து மாரி போட்டால் கொஞ்சம் குணமாகும்